சிறு வயது சிறு வயதில் நாங்கள் பயணம் செல்வதற்கு எனக்கு டூர் எல்லாம் கூட்டிட்டு போனால் பிடிக்கும் எங்க ஊர் பக்கத்திலயே ப பெர் பெர் டேம் இருக்குது அங்கே கூட்டிட்டு போவோம் அங்கே வந்து சுற்றி பார்க்கறக்கு மரங்கள் செடிகள் இதுகள்லாம் இருக்குது அதையெல்லாம் சுற்றி பார்க்கறக்கு பிடிக்கும் அப்புறம் பழனி இதுக சென்னி மலை அந்த மலைகள் பார்த்து நாங்கள் ஊருக்கெல்லாம் கூட்டிகிட்டு போயிருக்கிறாங்க அப்புறம் கன்னியாகுமரி இந்த மது மதுரை கோயில்ல நல்லா கோயில்கள் இதுக அது அங்கேயெல்லாம் சுற்றி பார்க்கறவோடைய இடங்கள்லாம் பக்கத்தில் திருப்பரங்குன்றம் அது இதுகள்லெலாம் இருக்குது அங்கேயெல்லாம் நான் சுற்றி பயணம் செஞ்சிருக்கிறேன் அப்பறம் குற்றாலம் மற்ற இது ஸ்ரீவில்லிபுத்தூர் இதுக அந்த ஏரியாவிலிருந்து மதுரையிலிருந்து அந்த பக்கம் ஏரியாகள்ல கோயில் எல்லாம் தலங்களும் சுற்றி பார்த்துருக்குறோம் எனக்கு போகறதுக்கு ரொம்ப பிடிக்கும் ஸ்கூல் ஸ்கூல்லையு எங்கள் ஊர்கள்லெலாம் அப்பப்போ ஒரு சின்ன டேம்புக அதுக இதுக ஏதோ ஒரு கோயில் அதுகள்லெலாம் பீச் இந்த இதுகள்லாம் கூட்டிகிட்டு போவாங்க அதில் நாங்கள் ஸ்கூல்ல பிள்ளைகளுடையே சேர்ந்து பயணம் செய்யறதில் பிடிக்கும் மலை குற்றாலம் இதுங்கள்ல நாங்கள் அந்த நீர்வீழ்ச்சிகள் இதுகள் பார்க்கறது இதுக எல்லாம் கோயில் தலங்கள் அங்கே இருக்கிற இதுகளையெல்லாம் சுற்றி இமயத்தில் நம்ம பார்ப்போம் அதெல்லாம் எனக்கு அதெல்லாம் ரொம்ப பிடிக்கும் அதில் ஒரு பத்து பேர் சேர்ந்தா போவோம் அப்போ அந்த காலத்திலயெல்லாம் தனியாக விட மாட்டாங்க ஸ்கூல்ல டீச்சர்ஸுங்க கூட்டிட்டு போவாங்க அக்கம் பக்கம் யாராச்சு போனாங்கன்னா அவிங்களுடையே சேர்ந்து ஒரு பத்து பேர் சேர்ந்துதான் நாங்கள் கோயில் குளத்துக்கு அதுங்களுக்கு இதுங்ககள் டேம்புக இதுக எல்லாம் சுற்றி பார்க்கறக்கு விடுவாங்க அப்போத்தான் கேட்டு அப்பாகிட்ட கேட்டும் போவோம் போவோம் அதுக எனக்கு பயணம் செய்வது ஃபுல்லா சுற்றி பாக்கறது எல்லாம் ரொம்ப பு பிடிக்கும் அதனால்